மலையில் நாங்கள் நெனைச்ச இடத்த அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது எதையோ சாதிச்சிட்டோன்ற ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதில் நிறைய இடத்துல பார்த்து அது மாதிரி மயங்கியிருக்கேன் அதில் பர்டிகுலராக சொல்லணுனாக்கா அகத்தியர் மலையை நான் பார்த்தது அந்த காட்சி ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எனக்கு அங்கேயே இருக்கலாம் போல் எனக்கு இருந்தது அந்த ஃப அகத்தியர் மலையில் பார்த்த காட்சி எல்லாமே ஒரு சைடு பார்த்தா அருவி நீர்வீழ்ச்சி ஊற்றிட்ருக்கும் நாங்கள் நீர்வீழ்ச்சிக்கு மேலே ஏறி நடந்து போவோம் அந்த மாதிரி இடங்கள் அது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மறுபடியும் போகணும் போலே அந்த இடத்த பார்க்கையில ஆசையாக இருக்கும்